நான் இன்றைக்கு மதிய உணவு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு மணிக்கு உணவு வரும்னு நினச்சேன் ஆனால் ஒரு மணிக்கு வரலை மூணு மணிக்கு தான் வந்தது எங்கள் வீட்டில் பெரியவங்கள் இருக்காங்க குழந்தைங்கள் இருக்காங்க நாங்கள் எல்லாம் சாப்பிடறதுக்காக ஆர்டர் பண்ணினோம் பரோட்டாவும் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி கேட்டிருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கனா அதுக்குள்ளே நாட்டுக்கோழி கறியே இல்லை முட்டை கூட வைக்கலை இந்த வாட்டி பிரியாணியும் ரொம்ப எண்ணையாக இருந்தது அந்த கவர் ஓப்பன் பண்ணப்போயே ரொம்ப நிறைய எண்ணெய் வெளிலையே கொட்டுச்சு அப்புறம் பிரியாணியை வந்து ஓப் திறந்து பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துது ரொம்ப பழைய பிரியாணியை கொடுத்துட்டாங்க போலேருக்கு ஆர்டர் வந்து லேட் ஆகும்னு தெரிஞ்சால் வேறையாவது மாற்ற சொல்லி கேட்டிருந்துருக்கலாம் அவங்க இல்லைன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் காக்க வச்சு ஒரு பழைய உணவை வந்து கொடுத்துட்டாங்களேனு ரொம்ப வருத்தமாக இருக்குது பரோட்டாவும் வந்து பார்த்திங்கனா வேகவே இல்லை அதில் இருக்க மைதா அப்படியே இருக்குது நம்ப நம்ப கை வச்சாலே வந்து அது ரொம்ப பழசா இருக்குது நேற்று போட்ட பரோட்டாவை அப்படியே கொடுத்துட்டாங்க போலேருக்கு கொஞ்சம்கூட அதை அதை ரீஹீட் அதாவது சூடு பண்ணிக்கூட கூட குடுக்கலை அப்படியே பச்சையாக அப்படியே மாவு அப்படியே தெரியுது ஸ்மெல் வருது பிரியாணியில் முட்டை இல்லை கறியும் வைக்கலை ரொம்ப பழைய உணவு வந்து கொடுத்ததா இருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி காரம் போட்டிருந்தாங்க போலேருக்கு பார்க்குற அந்த உணவோடய கலரே வந்து வேறு மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய உணவு நான் வந்து திருப்பி அனுப்புகிறேன் இது வந்து ரொம்ப இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாகும் குழந்தைங்கள் இருக்காங்க பெரியவங்கள் இருக்காங்க இவங்களுக்குலாம் இந்த உணவை எப்படி தரது எப்போவும் நாங்கள் கொடுக்குற ஆர்டர் தான் நாங்கள் கொடுத்தோம் எப்போதுமே எங்களுக்கு இந்தமாதிரி பழசு வந்ததே கிடையாது இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு வந்த உணவு யாருக்குமே பிடிக்கலை குழந்தைங்கள் பெரியவங்கள் எல்லோரும் ரொம்ப பசியோடு தான் இருந்தாங்க நான் திருப்பி அனுப்ச்சிடறேன் இந்த மாதிரியான ஒரு தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க